எங்கள் வீட்டில் முன்னாடி எல்பிஜிலாம் கிடையாது இப்போ நாங்கள் வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறோம் முன்னாடி விறகடுப்பு தான் யூஸ் பண்ணோம் விறகடுப்பு யூஸ் பண்ணுறப்ப எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள் எங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தான் விறகு வந்து நாங்கள் யூஸ் பண்ணும் போது புக வீட்டுக்குள்ள வந்துடும் மூச்சுவிட முடியாது ஃபேன் போட முடியாது எப்பொழுதுமே வெக்கயாகவே இருக்கும் அது இல்லாமல் மழை பெஞ்சால் சமைக்கவே முடியாது ஆனால் இப்போ வந்து எல்பிஜி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு எதாக இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து எல்பிஜி நாங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடும் ஆனால் விறகுல அப்படி செய்ய முடியாது விறகுக்கு வந்து விறகுலா எடுத்துட்டு வந்து வெட்டி எடுத்துட்டு வரதுக்குள்ள அது போதும் போதும் ஆயிடும் அதனால் எல்பிஜி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது எல்பிஜி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து எல்பிஜி அந்த கட்டணம் வந்து ஆயிரம் ரூபாய் ஹரி பீஸ் பண்ணுறப்ப கட்டணும் அதுவும் கஷ்டமாக தான் இருக்குது